ஹலோ யாருங்க பேசுவது ஆமாங்க தான் உங்களுக்கு என்ன அரிசி வேணும் ஆ பாஸ்மதி வேணுமா இல்லை இது ஆசீர்வாத் ஆசீர்வாத் அரிசி வேணுமா ரெண்டு பிரியாணி அரிசி ரெண்டு குவாலிட்டி இருக்குது ரெண்டு குவாலிட்டியில் எந்த குவாலிட்டி வேணும் ஆஸ் ஆசீர்வாத் இருக்குது பாஸ்மதி இருக்குது எந்த குவாலிட்டி உங்களுக்கு வேணும் கிலோ தொண்ணூறுபா வருங்க ஆ சரி ஆசீர்வாத் ரெண்டு கொடுத்து அனுப்புகிறேன் நல்லாயிருக்கும் இங்கே உள்ளவங்களாம் நிறையா பேர் முஸ்லீமெலாம் வந்து பிரியாணிக்கெலாம் அதுதான் அந்த அரிசி தான் வாங்குறாங்க உங்களுக்கு உங்களுக்கு தேவையானதை சொல்லுங்க நான் கொடுத்து அனுப்புகிறேன் ஆ நேரடியாக வந்து வாஙகிக்கிறீங்களா எப்படி சரி நான் கொடுத்து அனுப்புகிறேன் கோ கடைக்கார கடைக்கார பயல்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன் வேலை பார்க்கற பையன்கிட்ட ஆ நீங்கள் வாங்கிக்கோங்க பார்த்தீங்களா மேடம் சரி கொடுத்துடுறேன் மேடம் இப்போ ஒரு பேக்கில் போட்டு கொடுத்து அனுப்புகிறேன் ம் அமௌண்ட்டு எப்படி வ

சரி நீங்கள் வெளியில் போயிட்டு எத்தினை மணிக்கு வருவீங்க ஆ நீங்கள் வந்தவொடன்னே வேணால் ஃபோன் பண்ணுங்க வேணால் கொடுத்து அனுப்பிடறேன் சரி இப்போவே கொடுத்து அனுப்புகிறேன் இப்போ இருந்தீங்கன்னால் கொடுத்து அனுப்பவா வீட்டில் இருந்தீங்கன்னால் கொடுத்து அனுப்பிட்றேன் வாங்கிக்கோங்க இன்னும் ஒரு அரை மணிநேரம் ஆ சரிங்கம்மா சரி ரொம்ப தேங்க்ஸ் சரி ஆ வெச்சுருங்க